கல்வி பற்றி நெனைக்கிறன்னா நல்ல பசங்களை படிக்க வச்சு நல்ல ஒரு நாள் முன்னேற மாதிரி ஒரு படிப்பு இல்லாமல் படிப்புன்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இப்போதிக்கு அந்த படிப்புன்றது நமக்கு ரொம்ப நாலேஜி உள்ளது நம்ம படிக்கலைன்னா நம்ம பசங்க படிக்கணும் அதனால் வந்து படிப்பு வந்து அவுங்கள படிக்க போகலன்னா கூட நம்ம படிப்பு எடுத்துன்னு போய் ஸ்கூலில் விட்டு அவுங்கள ஒன்ன ஒரு ஒரு நாளக்கு விட்டுட்டு வரது ரொம்ப பெரிய விஷயோந்தான் அது ஒன்றும் தவறுன்னு நம்ம எடுத்துக்கக் கூடாது அவங்க அடம் பிடிப்பாங்க அழுவாங்க செய்வாங்க சின்னக் குழந்தைங்க இருக்கும் போது படிப்புன்றது ஒரு நாலேஜி தான் அதனால் ஒன்றும் கிடையாது நானே படிக்கலைனா நம்ம பசங்களை அடுத்தவங்களை பார்த்து படிக்க வைக்கணும் நம்ம படிக்கலைன்னா கூட நம்ம பசங்க படிக்கணும் முன்னேறனும் ஒருத்த ஒருத்தர் ரெண்டு ரெண்டு டிகிரி வாங்கணும் நல்லா படிக்கணும் பிகாமு எம்காமு எம்டெக்கு இது மாதிரியெல்லாம் படித்துட்டு இருந்தால் அவங்களுக்கும் ஒரு நாலேஜி வரும் அவங்க தனித்து அவங்க சுய நினைவு இதிலேயே கூட நின்றா அவங்க வாழலாம் அதற்காக நமக்கு படிப்புன்றது மட்டம்றது நம்ம நினைக்கவே கூடாது சொத்து வந்து படிப்பு தான் சொத்து யாராவது வாங்கிடலாம் ஆனால் படிப்பு யாராலேயும் வாங்க முடியாது அதுக்காக வந்து இப்படியெல்லாம் இருக்கும் போது ஃபிரண்டுகள்கிட்ட கூட கேட்பேன் என்ன படிக்க வைக்கலாம் என்ன செய்யலாம் ஒரு பத்து பேர்கிட்டயும் ஒரு ஒரு ஃபிரண்டுகிட்டலாம் கேப்பேன் என்ன படிக்க வச்சால் என்ன நா நல்லா இருக்கும் எந்த கோச்சிங் எடுத்தால் நல்லாயிருக்கும் எதில் போனால் நமக்கு அவங்க நாலெஜி வரும் இப்படி எல்லாம் வந்து நிறையா நான் கேட்டுருக்கேன் அவங்க வந்து வாங்கி இது படிக்க வை அது படிக்க வை இது இது எடு அது எடு சொல்லிட்டு இது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க சொல்லும் போது எது நமக்கு பசங்களுக்கு ஈஸியாக இருக்குது எதை நீ எடுக்கிற என்ன எடுக்கிற அப்படின்றது பசங்களை கேப்பேன் நான் என் சின்ன குழந்தை கூட பசங்களை கூட நான் வந்து விளையாட்டுப் போட்டி ரன்னிங் ரேஸு இது மாதிரி எல்லாம் கூட ரொம்ப விட்டு இருக்கேன் நான் இது மாதிரி எல்லாம் ஆடிக்கின்னு இருக்கும் போது செய்யும் போது கூட மேட்ச்சி கீச்சி அது இது நடக்கும் போது அவனை ரொம்ப நேரமாக இன்க்ரீஸ் பண்ணுவேன் என நம்ம தான் படிக்கலை அவன் படிக்கணும் இல்லையா மேலுக்கு வரணும் அதுக்காக ரொம்ப நான் படிப்புன்றது ஒரு சொத்து மாதிரி அவனுக்கு பண்ணணும் ஒருத்தனை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அவன் நாலேஜ் இருந்தால் தான் எல்லோரையும் படிக்க வச்சு ஒருத்தர் ஒருத்தருக்கு சொந்தக்காரருக்கு கிந்தக்காருக்கிட்ட கூட பைசா பணம் கிணம் இல்லைனா கூட உதவி கேப்பேன் கேட்டு அவங்க முன்ன எடுத்துன்னு வரணும் படிக்கணும் நமக்கு நாலேஜி இருக்கணும் இது மாதிரி எல்லாம் இருக்கும் போது நமக்கு எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது அவங்க வந்து எப்போவுமே கஷ்டப்படக்கூடாது நம்ம பட்ட கஷ்டோம் அவங்க படக்கூடாது என்னென்னால் ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க தனித்து எழுதுவோ கொள்ளவோ படிக்கவோ செய்யவோ அடுத்தவங்களுக்கு நம்மள எங் எங்கள் பசங்களையும் உதவி பண்ணணும் ஒரு பேங்குக்கு போனாலும் ஒரு எங்கே போனாலோ ஒரு தபாலோ லெட்டரோ கிட்டரோ படித்து வச்சு அவங்களுக்கு அது மாதிரிலாம் கொடுக்கணும் அதுதான் படிப்புக்கு ஒரு இது அது மாதிரி இருக்கும் போது படிப்புன்றது நாலு பேருக்கு நாலு உதவின்னு செய்யணும் நம்மளும் அதை தெரிஞ்சுக்கணும் நாலேஜும் நமக்கு வரணும் அது மாதிரி தான் எங்கியே போனாலும் தனித்து போயின்னே இருக்கலாம் அங்கே போனால் இங்கே இது இருக்குது அங்கே போனால் அது இருக்குது கவுர்மெண்ட்டு ஜாபுக்கு இதுக்கெலாம் போனால் எது எதை போடலாம் எது வாங்கலாம் எதில் போட்டால் நமக்கு வேலை கிடைக்கும் கவுர்மெண்ட்டில் பிரைவேட்டில் போனால் என்ன அவன் சேல்ரி கிடைக்கும் அப்படின்றது இதை நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு எடுத்துன்னு வரணும் அவங்களா தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரிஞ்சாலும் அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அது தான் அது மாதிரி இருக்கும் போது காலேஜுக்கு படிக்கும் போது ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி இன்னொருத்தருக்கு ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி இதெல்லாம் படிக்க வச்சு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டு பண்ணால் தான் அவங்களுக்கு நாலேஜுக்கு அது வரும் அப்படி இருக்கும் போது ஒரு ஒரு இடத்துல போனால் கூட ஒரு பேங்குக்கு ஒரு கவர்மெண்ட்டு எதோ வேலைக்கோ ஒரு கவுர்மெண்ட்டு தபால் வரும் அதை படிக்கணும் செய்யணும் இது மாதிரி நமக்கு தெரியல்லனாலும் நம்ம பசங்கக்கிட்ட நம்ம படித்தோம்னா எங்களுக்கு தெரிஞ்சுக்கிலாம் நம்ம படிக்கலை அதனால் அவங்கள படிக்க வச்சால் நமக்கு எல்லாமே சொல்லி காட்டுவாங்க அதனால் வந்து எது வித விதமான எதுவும் இருக்கக்கூடாது தெரிலன்னா கூட தெரிஞ்சுக்க காட்டு தெரிஞ்சுக்கணும்மா இது என்னது அது என்ன அப்படின்றது நல்லா புரிஞ்சிக்கணும் அந்த நாலேஜி அவங்களுக்கு இருக்கணும் ஏன்னால் நம்ம படிக்கலைன்னா அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் தெரியாத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும் தப்பே கிடையாது அதனால் ஒருத்தருக்கு நாலு பேர் கேட்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது இன்னொரு குழந்தை கூட நீ கூட கேட்டு தெரிஞ்சுக்கணும்மா அப்படின்றது இது மாதிரியான கூட சொல்லுவோம் நாங்கள் சொல்லும்போது கூட அவங்க சரிப்பா அப்படினு நல்லா ஊக்கத்தை கொடுப்பாங்க அதே மாதிரி வீட்டில் வந்தால் கூட என்ன படித்திருக்க ஏது படித்திருக்க என்ன இன்றைக்கி படிப்பு இன்றைக்கி என்ன இதெல்லாம் எழுதணும் படிக்கணும் இன்றைக்கி என்ன ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கூட வந்து நாங்கள் கேட்போம் விவசாயம் இது பண்ணிட்டு இருக்கும் போது அதெல்லாம் கூட நாங்கள் படிப்பு வந்த ஒடனே என்ன கேட்போம் வீட்டில் வந்து என்னன்ன படிக்கிறே ஏது படிக்கணும் இப்படி எல்லாம் இருக்கும் போது கூட நல்லா படி எங்கள் தம்பி பொண்ணும் அது மாதிரி தான் படிக்கிது அதுவும் நல்ல டிகிரி முடித்திருக்கு அதுவும் படிக்கணும் அது கூட படிப்பு எங்கள் தம்பி படிக்கலை எங்கள் தம்பி பொண்ணுங்களை கூட நாங்கள் தான் அவனும் படிக்க வைக்கிறான் அவனும் இல்லைனா கூட எது என்ன படிக்க வைக்கலாம் ஏது படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்னை கேட்பான் நாங்களும் அதை சொல்லுவோம் இது இது இந்த கோச்சிங் எடுத்தால் நல்லா இருக்கும் அந்த கோச்சிங் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு இது மாதிரி எல்லாம் கூட நாங்கள் பேசி நிறைய பேசி இருக்கோம் எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கணும் அந்த படிப்புன்றது விட்டுகொடுக்கக்கூடாது உனக்கு தெரிஞ்சது என்ன நீ சொல்லு எனக்கு தெரிஞ்சது நீ எனக்கு சொல்லு இதில் எது நல்லா இருக்கும் அப்படின்றது எடுத்துக்கணும் அதை அதை வந்து எடுத்துக்கணும் எதுக்குமே நல்லது அதனால் ஒன்று தப்பே கிடையாது அப்படி இருக்கும் போது நம்ம எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் ஸோ நமக்கு படிப்புன்றது இவ்வளோன்றது படிப்பு இல்லை எவ்வளோணா படிக்கலாம் வயது ஆனால் கூட படிக்கலாம் படிப்புக்கு அளவு கிடையாது அது வந்து இன்றைக்கி தான் படிக்கணும் நாளைக்கு தான் படிக்கணும் விட்டுவிட்டோமே விடக்கூடாது முயற்சி பண்ணி அதை படிச்சுட்டால் அது நம்ம முன்னேறிவிடலாம் அந்த இடத்துல ரொம்ப கிரிட்டிகலாக இருக்கும் கிரிட்டிகலாக இருக்கிற இடத்துல நம்மளால் முடியும் அந்த இடத்துல நினச்சிட்டா அது கண்டிப்பாக முடித்தே காட்டலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது மாதிரி பசங்களுக்கு நம்ம தான் நாலேஜி எடுத்து சொல்லி உக்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சோம் கொஞ்சமாக இதுமா இப்படி இது இப்படி இதெல்லாம் இது போனால் இது நல்லா இருக்கும் அது படித்தா நல்லா அது நல்லா இருக்கும் நீங்கள் அதல் படித்துட்டு முன்னேறினால் அதுலேருந்து என்ன வருது படிப்பு அதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜி எடுத்திங்கன்னா நல்ல படிப்புக்கு லிமிட்டுன்றது கிடையாது லிமிட்டு எப்போ வேணாலும் படிப்புக்கு வந்து ஒரு டைமு நாள் எதுவுமே தேவையே இல்லை எப்போ வேணாலும் படிக்கலாம் படிப்பு வந்து ஒரு இப்போ தான் எடுத்துக்கணும் என்றது இல்ல அது மாதிரி தெரியலைன்னா கூட பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் அது மாதிரி தெரியாத ஆளெல்லாம் ஒரு ஒரு நமக்கு தெரிஞ்ச படிப்பு நம்மை விட அதிகமாக படித்திருக்கான் அவுங்கள கேட்டு கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் பக்கத்தில் இருக்கிறவங்க சித்தப்பா பெரியப்பா இது மாதிரி டீச்சரு யார் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட கூட நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கிறது ரொம்ப பெரிய விஷயோந்தான் அதனால் ஒன்றும் இது கிடையாது அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம் படிப்புக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய இது அப்படி இருக்கும் போது கூட இன்னும் மேலும் படிக்கணும் ஆசைப்பட்டு இதுக்கு மேல் படிக்கலாம் எவ்வளோ வேணாலும் படிப்புக்கு ஒரு இது கிடையாது அது மாதிரி இருக்கும் போது படிப்பு வந்து ரொம்ப இது கஷ்டப்பட்டு நம்ம முன்னேறனுன்னால் எப்படி வேணாலும் கஷ்டப்பட்டு முன்னேறி தான் ஆகணும் விட்டுக் கொடுக்கக்கூடாது அதெல்லாம் எப்போன்னா ஒரு ஒரு நேரத்துலேயும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம படிப்பு எவ்வளோ எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒன்றும் தப்பு கிடையாது படிப்பு வந்து படித்துக்கின்னே இருந்தாலும் திடீர்ன்னு அந்த நாலேஜி அது வந்துன்னால் அதையும் என்னன்றது அதையும் பாதுகாத்து அதுவும் ஒரு நல்லது தான் வேறு என்ன வந்துட்டானால் என்னம்மா படிக்கிறே ஏது படிக்கிறேன்னும் அதையும் நம்ம எடுத்து அவங்களுக்கும் சொல்லணும் இது மாதிரி நான் படிக்கிறேன் இது மாதிரி பேசியிருக்கேன் இது மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் எழுதி போட்டிருக்கேன் கவுர்மெண்டுக்கு கவுர்மெண்ட் ஆபீஸ்க்கு பண்ணியிருக்கேன் பிரைவட்டுக்கும் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஒரு ஒரு நிறுவனத்துக்கும் கம்பெனிகளுக்கும் வேணுன்னால் கூட நான் ரொம்ப பண்ணியிருக்கேன் அப்படின்றது கூட படிப்புக்கு அளவு கிடையாது இது தான் ஆன்றது இது கிடையாது அப்படி இருக்கும் போது எப்படி வேணால் நம்ம படிப்பு இப்படியே படித்து கிழிச்சிட்டு நம்ம பெரிய ஆள் ஆகணும் நம்ம வந்து முன்னுக்கு வரணும் நம்ம அப்பா மாதிரி நம்ம இருக்கக்கூடாது நம்மளும் படிக்கணும் அப்படின்றது ரொம்ப இதுவாக இருக்கணும் எப்படின்னா நம்ம படிப்பு அவங்க படிக்கலைனாலும் கூட நம்ம படிக்கணும் அவங்களுக்கு மேல் நம்ம படிச்சிட்டிருந்தா இவுங்கள நம்மள காப்பாற்ற முடியும் நம்ம முன்னேற முடியும் நம்ம தனித்து நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்றது ஒரு பிடிவாதமாக இருக்கணும் அது தான் ஒரு வாழ்க்கையினுடைய இது நல்லா இருக்கும் அப்போ தான் ஒரு ஒரு ஒரு நிமிஷமும் நமக்கு இவ்வளவு இப்போ கொஞ்சம் இடத்துல போய்ட்டோன அங்கே அனுபவம் பட்டோடன அந்த படிப்பில் அங்கே இப்படி சொல்லுவாங்களா ஆ சரி இது விட எது நல்லாயிருக்கும் அதை எடுத்துக்கணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து தான் ஒருத்தர் ஒருத்தரும் பகிர்ந்துக்கணும் அந்த படிப்புன்றது ரொம்ப நாலேஜாக வச்சிக்கின்னு படிக்கிறதுனால் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்